டாக்டர் நான் ஆத்திசுதன் பேசுகிறேன் ரெண்டு நாளாக

ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேன் தலைவலி அதிகமாக இருக்குது ம் தூக்கம் வர்றதில்லை வீசிங் மாதிரி இருக்குது ஆமாங்க ஆமாங்க ஓகே ஓகே

சரிங்க டாக்டர் ஓகே டாக்டர் டேப்லெட் என்ன சாப்பிட்லாம்

ஆமாங்களா சரிங்க டாக்டர் ஓகே டாக்டர் ம் ம்